நான் தீபாவளிக்கு சாமான் வாங்க போனேன் பிளாஸ்டிக் சாமான் முறோம் வாங்கினேன் பிளாஸ்டிக் சாமான் வாளி வாங்கினேன் டப்பா வாங்கினேன் வாட்டரு பாட்டில் வாங்கினேன் பக்கெட்டு வாங்கினேன் தேங்காய் எண்ணய் ஊற்றி வைக்க பாட்டில் வாங்கினேன் எல்லாம் அப்போ உடைய மூணு மாசமாக ஆகுது வாங்கி உடையலை நல்லா இருக்குது சாமால்லாம் நெளியவும் இல்லை எல்லாம் அழகாக இருக்குது